என்னோடு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரு ரெண்டு பேருமே எனக்கு மூத்தவங்கள் தான் அவங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒற்றுமை பார்த்தீங்கன்னா உணவு பழக்கத்தில் ஒற்றுமையாக இருப்போம் உடைகளில் ஒற்றுமையாக இருப்போம் ஆனால் வேற்றுமை பார்த்தீங்கன்னா டிவி சேனல் பார்க்கறது கூட ஒத் ஒத்து வராது நான் வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ் சேனல் தான் ரொம்ப விரும்பி பார்பேன் அவங்களுக்கு அது பிடிக்காது அவங்க வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க எனக்கு அது பிடிக்காது அது ஒரு பெரிய வேற்றுமை எங்களுக்குள்ளே அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே இருக்குகிற வேறு வேற்றுமை பார்த்தீங்கன்னா உணவு பழக்கத்தில் கூட அவங்க இட்லி தோசை அப்படி விரும்புவாங்கள் நான் உப்புமா பூரி அந்த அந்த மாதிரி தான் விரும்புவேன் அந்த உணவு பழக்கத்தில் இதில் அதுவும் ஒரு சின்ன வேற்றுமை தான்